ஆமாம் சார் நீங்கள் ஆ

எத்தனாம் தேதி வெட்டிங் வெச்சுருக்கீங்க தேர்ட்டியா இது எந்த மாதிரி ஷுட்லாம் எடுக்கலாம் பீச் ஷுட்டு அப்படியா சரிண்ண இது நம்ம இன்ஸ்டா ஐடியில் வேணுனா போய் பாருங்கள் அங்கே போட்டோ ஷுட்லாம் எடுத்து போட்டுருப்போம் போஸ்ட்டு ஆமாம் கொடைக்கானல் பீச்சு அடுத்து அந்த ஃபாரஸ்ட்டு அந்த சைடுலாம் போய் போட்டோ எடுத்து போட்டுருப்போம் வெட்டிங் காம்போ பர்த்டே காம்போ ஆ அதலாம் இருக்குது இந்த இப்போது வந்து வெட்டிங் ஷுட்டு வந்து என்கிட்டயே ஃபுல்லாக எல்லாம் எடுத்தீங்கனா ஃப்ரீ அவுட்டோர் ஷுட் நாங்கள் ஃப்ரீயாக எடுத்து கொடுப்போம் ஆ தமிழ்நாடுகுள்ளையும் கூட்டு போவோம் இப்போ வெளி ஸ்டேட்டு நேஷ்னல் அங்கேலாம் கூட்டு போவோம்

ஆ அது ஃப்ரீ ப்ரைஸ் வந்து வெட்டிங் ஷுட்டுக்கு மட்டும் ப்ரைஸு வாங்குவோம் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அது அவுட்டோருக்கு வந்து ஃப்ரீ தான் வாங்குவோம் அவுட்டோருக்கு என்ன எங்கே நீங்கள் எங்கே சொன்னாலும் அங்கே கூட்டு போய்டுவோம் லொகேஷன் நீங்கள் எங்கே சொன்னாலும் நாங்கள் அங்கே போய் போட்டோ எடுத்து கொடுப்போம் ஆ சொல்லுங்கள் நீங்கள் வந்து வேணுனா இன்ஸ்டா ஐடி எங்கள் இன்ஸ்டா ஐடி இல்லை ஃபேஸ்புக் ஐடி அதில் வேணுனா போய் பாருங்கள் அங்கே நாங்கள் போஸ்ட்டு போட்டுருக்கோம் அது வந்து நகுல் ஃபோட்டோகிராஃபி அந்த ஆ அந்த இன்ஸ்டா ஐடி ஃபேஸ்புக் பேஜும் அதான் நகுல் இன்ஸ்டா ஐடி இன்ஸ்டா ஐடியே தான் அதுலேயும் வரும் ஃபேஸ்புக்கு ஐடி ப்ரோஃபைல் வந்து இந்த கேமரா ஐகான் இமேஜ் இருக்கு ஆ ஆ ஆ இதான் உங்கள் வாட்ஸ்ஆப் நம்பரு சரி சென்ட் பண்ணுறேன் அப்படியே உங்கள் உங்கள் அண்ணன் நம்பரையும் கொஞ்சம் அனுப்பிவிட முடியுமா அப்படியா சரி ஆ சரி இல்லைன்னா அந்த வெட்டிங் காம்போ ட்ரஸ் என்னன்னு சொன்னிங்கனா அதுவும் எங்கக்கிட்டே இருக்குது ரென்ட்டுக்கு கொடுப்போம் சரியா சரி அது அதுவும் எங்கள் இன்ஸ்டா ஐடியிலேயே போட்டுருப்போம் அது நீங்கள் பார்த்து என்ன காம்போனு செலெக்ட் பண்ணி செலெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கீரின் ஷார்ட் எடுத்து எங்கள் வாட்ஸ்ஆப்புக்கு இல்லை இன்ஸ்டா ஐடியில் டிஎம் பண்ணீங்கனா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸு அது அவுட்டோருக்கு ஃப்ரீ தான் இன்டோர்க்குனாலும் நாங்கள் எடுத்து கொடுப்போம் எதுனாலும் கவரிங் நகை செட்டுனாலும் என்கிட்ட இருக்குது அதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க சரி வேறு எதுனா கால் பண்ணுங்கள் சரி தேங்க்யூ